இந்தியாவில வந்து பருவநிலை வந்து எப்படினா இப்போது காஷ்மீர்லலாம் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் அங்கே எப்பவுமே குளிர்காலமாகவேதான் இருக்கும் எதுவுமே பண்ணால் வெயில் வந்து அவ்வளோக்கா நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் தெரியாது அப்புறம் ராஜஸ்தான் குஜராத் இந்தமாதிரி இடத்துலலாம் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர்ல வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து மழை பெய்கிறமாரியே தான் அந்த பருவநிலை இருக்கும் பெங்களூர்லலாம் வந்து இருக்கும் போது அப்புறம் வெயில் காலம்னு பா வெயில் காலத்தில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து சென்னையில ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்னைல சேலம்ல இந்தமாதிரி ஊர்லலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் மலைப்பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கனா கிளைமேட் நல்லா இருக்கும் இந்த இந்த வெயில் காலத்திலலாம் பார்த்திங்கனா ஸ்மூத்தாக தான் இருக்கும் அதை ரொம்ப குளிரும் நம்மளுக்கு தெரியாது அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஊட்டில வந்து ரொம்ப குளிரா இருக்கும் அதை வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த ஊட்டியில போய் நம்ம தெரிஞ்சிக்கிறோம்